தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க இந்தி பேசுகிறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவர்களும் இருக்காங்க நிறைய ஹிந்தி பேசுகிறவங்க தான் இப்போது அதிகமாக இருக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது ஒரு சில நேரங்களில் அவர்களோடு நாம் பேச இருக்கான வாய்ப்பு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியிலிருந்து அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னால் சைகையில் சில பேர் சொல்லுவாங்க அது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம் படத்தை பற்றி பேசும்போது ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணி தெரியப்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு சில ஆங்கில வார்த்தைகளோடு தமிழையும் சேர்த்துப் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம்